சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஆறு இருக்குது ஆனால் வந்து அது சரியாக பராமரிக்காதனால் வறட்சி மட்டும் தான் இருக்குது இப்போ தண்ணி கிடையாது ஒன்றும் இல்லை ஆனால் வந்து குளம் கம்மாய் அதுமாதிரி இருக்குது அதில் வந்து மழை பெஞ்சா மட்டும் தண்ணி இருக்கும் அந்தளவுக்கு குளத்தில் வந்து எப்பையுமே ஓரளவுக்கு தண்ணி இருந்துட்டேதான் இருக்கும் தண்ணி இல்லாமல் இருக்காது கம்மாவும் அதேமாதிரி தான் மழை பேஞ்சுச்சினால் தண்ணி இருக்கும் பட் அதில் வந்து போட்டிங் அதெலாம் பண்ணுறதுக்கலாம் முடியாது ஃபிஷ்ஷிங் பண்ணிலாம் பட் ஆனால் போட்டிங் வந்து பண்ண முடியாது அதே மாதிரி வந்து நீர் நிலையை வந்து இன்னம் கொஞ்சம் பெட்டராக பராமரிச்சு வச்சுருந்தாங்கன்னா இன்னமும் கொஞ்சம் தண்ணி சேமிச்சு வைக்கிறதுல வந்து கொஞ்சம் விவசாயிங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இன்னமும் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்டா யூஸ் பண்ணலாம் தண்ணி இல்லாதனால் ரொம்ப வறட்சியாக இருக்கிறனால மழை பேஞ்சா மட்டும் தான் வந்து விவசாயம் வந்து காக்க முடியறமாதிரி இருக்குது அதனால வந்து கொஞ்சம் நீர் நிலைகளை வந்து எக்ஸ்ட்டா வந்து பராமரிச்சாங்கன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்